ஃபஸ்ட் வந்து பைக் ஓட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டஃப்ஆல் நம்மக்கிட்ட வந்து வந்து தலைக்கவசம் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வ வண்டி வந்து வீட்லேருந்து நம்ம எடுக்கும் போது வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கா டயரில் காற்று கரெக்டாக இருக்கா பிரேக் கரெக்டாக இருக்கா இது எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டுதான் வந்து வண்டியை வீட்லேருந்து எடுக்கணும் ஆ செகண்ட் திங் வந்து நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லா சிக்னல்ஸையும் வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம போகணும் சப்போஸ் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது நமக்கும் ஆபத்து நமக்கு முன்னாடி வரவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுக்கும் அந்த ஸ்கூல் ஸோன் ஹாஸ்பிட்டல் அங்கேலாம் போகும் போது நம்மளோடய ஹாரன் சவுண்ட் வந்து நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது அதை கொடுக்கம் போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸ்கூல்ஸ் ஸோன்கிட்ட போகும் போது ரொம்ப ஸ்லோவாகதான் போகணும் அங்கே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்க தெரியாமல் கிராஸ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஸ்லோவாகதான் போவோம் அவங்க மேல அடியும் படாது அவங்களும் சேஃப்பு நம்மளுக்கும் சேஃப்பு